எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் உள்ளம் சேர்ந்தால் எல்லாம் மாறும் அப்படினு ஏ ஆர் ரகுமான் சார் வந்து ஒரு பாடல் பாடியிருப்பாரு அதில் இந்த பாட்டில் என்ன சொல்ல வராருன்னா உள்ளம் சேர்ந்தா எல்லாம் மாறும் எல்லோரும் வந்து முதல்ல ஒன்று சேரணும் அப்படி ஒன்று சேர்ந்தா அப்படின்னா அப்படின்னா இங்கே இங்கே எல்லாம் மாறும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாட்டில் இந்த பாட்டில் வந்து எல்லோரும் சரிசமம் தான் மகிழ்ந்திடவா அப்படின்ட்ருக்காரு அதே மாதிரி தான் எங்கூர்லேயும் எல்லோருமே வந்து ஒரு ஒரு சரிசமமான ஒரு ஆளுங்க தான் எல்லாரும் எல்லோருமே ஒரு சரிசமம் தான் எல்லோருமே எங்களுக்குள்ளே ஒரு நாங்கள் ஆனா ஆனா நாங்கள் பேசிக்கிறது வந்து மாமா மச்சான் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பேசுவோம் பேசுவோம் நாங்கள் அப்படி நாங்கள் வந்து பேசும்மோது எந்த ஒரு இதோ இவன் வந்து வேற வேற மொழிக்காரனா அப்படின்ற அப்படின்ற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாம நாங்கள் வந்து பேசுவோம் ஸோ அதனால வந்து இவன் வந்து வந்து ஃபஸ்ட்டு பேச கஷ்டமாக தான் இருந்தது கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் போக போக வந்து பேசி பேசி பேசி அப்படியே எங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க மாதிரி ஆகிடுச்சி இப்போ பக்ரீத்து வந்தால் இப்போ அவங்க வீட்டுக்கு சமைக்காமல் எங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் சேர்த்து சமைத்தாங்க இப்போ தீபாவளினா இப்போ எங்கள் வீட்லேயும் வந்து வந்து எங்கள் வீட்டில் செய்கிற முறுக்கெல்லாம் அங்கிட்டு போய் கொடுப்போம் அது மாதிரி கிறிஸ்மஸ் வர்றப்ப நாங்கள் வந்து இதுக்கு நாங்கள் வந்து கிறிஸ்டின்ஸ் கோயிலுக்குலாம் போய்ட்டு போய்ட்டு இந்த இதல்லாம் அங்கே போய்ட்டு பூஜைலாம் போய்ட்டு அட்டெண்ட் பண்ண கோவிலுக்கெல்லாம் போய்ருக்கோம் அதே மாதிரி முஸ்லீம்லாம் அங்கே தொழுகவும் பண்ணிருக்கோம்